சார் நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் ஃபுட் ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு இன்னும் நீங்கள் வரதுக்கு டைமிங் எப்படியும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் காட்டுது ஸோ அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் வரதுக்குள்ள அது கண்டிப்பாக வந்துட்டு அதோடய சூடு வந்து இறங்கிடும் நீங்கள் டிராஃபிக்கு அங்கிங்கியும் வரதுக்குள்ளே கண்டிப்பாக இறங்கிடும் ஸோ அதனால்தான் எனக்கு வந்துட்டு எப்போதுமே சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ளே அது வந்து ஆறி போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்றீங்கன்னால் ஃபுல்லாக பேக் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க அதுக்கான ரேட் அமௌண்ட்டு கூட நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிவிடுறேன் ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம் நீங்கள் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வராந்தாலும் எடுத்துட்டு வாங்க செக்யூராக எடுத்துட்டு வாங்க ஏன்னா அது ஆறிப் போயிடுச்சுன்னால் அதோடய டேஸ்ட்டே மாறிவிடும் எனக்கு டேஸ்ட்டு வந்து எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஃபுட்டுக்கு அதனால்தான் நான் ஆர்டர் பண்ணேன் அந்த பர்ட்டிகுலர் ஷாப்பில் தான் எப்போவுமே நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ஸோ அதனால் நீங்கள் அங்கேயேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வரீங்க ஸோ நான் தப்பு சொல்லலை அது எப்போவுமே லேட்டாக தான் ஆகும் பட் எனக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபுட்டை வந்துட்டு செக்யூராக எடுத்துட்டு வாங்க ஆறி போகாமல் சூடாகவே சாப்பிடணும் ஓகே தேங்க் யூ நன்றி